ஆ வணக்கம்ப்பா ஆ சரி சரி சரி சொல்லுப்பா நீ என்ன ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்டா சரி எந்த கம்பெனிக்கு போகறீங்க நெய்வேலி நெய்வேலி என்எல்சிலயா ஆ ஆ சரி சரி சரி சரி சரி அப்போ என்எல்சியில நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டீங்களா வாங்கியாச்சா உங்கள் உங்கள் உங்கள் உங்களுக்கு உங்கள் கிளாஸ் டீச்சர் சொன்னாரா அவரு தான அழைச்சிட்டு போகறாரு அப்படியா ஆ ஆ சரி எத்தி எத்தினி பேர் போகறீங்க ஆ எதாவது வேனு வேனோ பஸ்ஸோ எதுவும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்களா சரி சரி சரி சரி பத்தரமாக போய்விட்டு பத்தரமாக வரணும்ப்பா இயர்லி இயர்லி இயர்லி மார்னிங்கே கிளம்பிடணும்

ஆமாம் ஆமாம் இயர்லி மார்னிங்கே கிளம்பிடணும் நீங்கள் போகும் போது இங்கே ரிஜிஸ்டர் இருக்குல அதுலலாம் கையெழுத்து போட்டு போகணும் வரும்போதும் சாய்ங்காலம் வந்தும் திருப்பி அந்த அட்டனன்ஸில் கையெழுத்து போட்டுருணும் ம் சரி சரி சரியா சரி பத்தரமாக போயிவிட்டு பத்தரமாக வாங்க அங்கே நம்ம எதுக்கு போகறமோ அதை மட்டும் தான் செய்யணும் மற்றபடி எந்த ஆக்ட்டிவிட்டிஸ்லையும் ஈடுபடக்கூடாது நம்ம காலேஜிக்கு கெட்ட பேர் வர மாரி நடந்துக்கக்கூடாது பத்தரமாக போயிவிட்டு பத்தரமாக வர் வாங்க ஆமாம் இதை இது சும்மா உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தான் சொல்லுங்கள் பிரின்ஸ் பிரின்ஸ்பல் பேச ஆ பிரின்ஸ்பல் பேச சொன்னாருன்னு சொல்லி சொல்லுங்கள் அவருகிட்ட நான் பேசிக்கிறேன் ஓகேவா ஓகே ஓகே ஓகே ம்